ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க மேடம் ஆ ஆமாங்க நிலம் அங்கே நாமக்கல்லிலைங்க அண்ணாநகர் அண்ணாநகர்ல இருக்குது உங்களுக்கு என்னமாதிரி ரேட்ல வேணுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒரு கிலோ மீட்டர் தூரம் இருக்கும்ங்க இல்லை பஸ் ப பஸ் ஸ்டாண்ட்ல நிற்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஐநூறு அடி போகிறமாரி இருக்கும் மனை வந்துங்க அஞ்சு செண்ட்ல இருக்குதுங்க அஞ்சு செண்ட்ல வந்து இருபது லட்ச ரூபா வருதுங்க ரெண்டரை செண்டு வாங்குனிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வருங்க ஜாஸ்தியாக இருக்குதுங்களா இல்லைங்க இடம் நல்லா மெயின்னான இடம்ங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பின்னாடி பத்து ரூபா முன்ன பின்ன இருந்துட்டால் கூட பின்னாடி உங்களுக்கு மெயின்னான இதாக போய்டும் ஆ தண்ணியெலாம் எப்பவுமே இருக்கும்ங்க போர் போட்டிங்கன்னா தண்ணி வற்றாது ஃபிளாட் வந்து மொத்தம் எண்பது ஃபிளாட் எண்பத்தஞ்சு ஃபிளாட் போட்டிருக்குங்க ஆமாங்க நீங்கள் என்ன பட்ஜெட்ல பார்க்குறிங்க கொஞ்சம் மெயின்ல வாங்கினா இந்த ரேட் வருதுங்க கொஞ்சம் உள்ளே பார்த்து வாங்கிக்கலாங்களா இல்லை ஃபிளாட் வந்து ஒரே சதுரமாக தாங்க போட்டிருக்குது முன்னாடி வாங்கினா இந்த ரேட் வருது அதான் அதாங்க ஆ கொஞ்சம் மெயின்ல வாங்கினா இதுக்கு கம்மி வாங்க முடியாதுங்க ஆமாங்க ஏன்னா இடம் வந்து நல்லா மெயின்னான இடம்ங்க பார்க் பேங்க் வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குதுங்க நீங்கள் பத்து ரெண்டு ரூபா முன்ன பின்ன அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதிங்க வாங்குனிங்கன்னா அதெலாம் நல்லா இருக்கும் போக்குவரத்துக்கும் சவுகரியமா இருக்கும் ஆ வாங்க கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம் ஆ வாங்க வாங்க வாங்க ஆ சரிங்க ஆ